ஹலோ சார் நான் கேப் புக் பண்ணிருந்தேன் இங்கே கிருஷ்ணகிரியிலருந்து பேசுகிறன் வகாப் நகர்க்கு வந்து நான் சொல்லிருந்தன் இந்த மாதிரி வர சொல்லி கேப் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து டேரெக்ட்டாக வந்து அங்கே காலேஜ் முன்னாடி வந்து ஒரு கடருக்கு அங்கருக்கன் ஸோ நீங்கள் அங்கே வந்துருங்க சார் அங்கே வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோங்க சார்